நான் ஹெல்த்து நீங்கள் ஹெல்த் சென்டரா இருக் சூப்பர்வைசர் இருக்காங்களா எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் ஏபி நெகட்டிவ் பிளட் கிடைக்குமா நான் ஒரு நான் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டாக போய்கிட்ருக்கேன் எங்கள் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஏபி நெகட்டிவ் பிளட் எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஆ ஆ டாக்டர் வந்து சொன்னாங்க அவங்க சைடிலேருந்து அரேஞ்ச் பண்ணிணாங்க அவங்க சைடில் கிடைக்கல உங்களை உங்களை சஜ்ஜெஸ் பண்ணிணாங்க அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிணேன் ஆ இப்போ உடனே பிளட் கிடைக்குமா நாங்கள் அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணால்தான் நீங்கள் எங்களுக்கு பிளட் தருவீங்களா ஆ ஆ எவ்வளோ பே பே பண்ணணும் ஆ சரி ஆ ஆ ஆ எப்படி நீங்கள் எல்லாமே பிளட்டெலாம் எங்களுக்கு ரெண்டு யூனிட் தேவைப்படும் எனக்கு ஆ கொஞ்சம் சீக்கிரமாக எத்தனை நாளில் கிடைக்கும் இது உடனே ஃபோன் பண்ணுறீங்களா சரி